ஆ ஆமாம் சார் சாய் கேப்ஸ் தான் சார் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

டாட்டா சஃபாரிக்கு வந்து உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு உள்ள வந்து சப்வூஃபர் அது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வந்து செட்டோட டிஸ்பிளே வந்து இன்னமும் ஒரு அதிக கான்ஃபிகுரேஷன் உள்ள செட் போட்டு கொடுக்களாங்க சார் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டயர் பேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் கொஞ்சம் ஹைட்டப்பாக தெரியணும் அப்படிங்கற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தா மாதிரியும் நம்ம அந்த ஹைட்டப் பண்ணி கொடுக்கலாம் சார் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ப பையன் ஓட்டுறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியாவில் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துடலாங்க சார் உங்களுக்கு

சார் புரியலிங்க சார் ஹலோ சார் நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன்ங்கிறத மொதல் ஒரு சின்ன ஒரு என்னானங்கிறத நம்ம தெரிஞ்சுகிட்டு அதுக்கு ஒரு எட்ரி எஸ்ட்டிமேஷன் போட்டு கொடுத்துடலாம் சார் இப்போ நம்ப நார்மலாக ஒரு டயர் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் அசம்பிலீஸ் இதெல்லாம் மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் உங்களுக்கு எல்லாம் பார்ட்ஸும் ஆர்டர் பண்ணி வரவச்சுட்டு உங்கள் வண்டியை வாங்கி ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் சார் அதிகபட்சம் டூ டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் ஆமாங்க சார் உங்களுக்கு கீழே ஃப்ளோர் மேட் போடுறதுன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு டாப் ரூஃப்லேயே வந்து உங்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு அந்த ஃபிளைட் மோடில் லைட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு ஆமாங்க சார் ஒரிஜினல் பாடியே கண்டிப்பாக சார் வாங்க சார்

ஓகே சார் பண்ணி கொடுத்துடலாம் சார்

கண்டிப்பாக சார் இல்லைல்ல சார் ஒரிஜினல் செட்அப் எதையுமே டிஸ்ட்ர்ப் பண்ண மாட்டோம் சார் ஓகே ஓகே சார்

ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாம் என்ன ரூல்ஸ்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுவாங்க சார் இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஒயரிங் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணமாட்டோம் அந்த ஒரிஜினல் ஒயரிங்க்கு என்ன சாக்கெட் தேவையோ அதையே நமக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணிதான் பண்ணுவோம் நம்ம அந்த ஒயரை கட் பண்ணியோ லூப் பண்ணுற வேலையோ இருக்காது சார் எதுவுமே

ஓகே சார் தேங்க்யூ சார்